இப்போ வந்து ஒரு செடி வளர்க்குறோன்னு சொன்னால் அதை வந்து நல்ல பத்திரமா பயன்படுத்தி அதுக்கு வெயிலும் தேவை தண்ணியும் தேவை அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொன்னீங்கன்னா செம்மண்ணு நிறையா தேவையாக இருக்கும் அப்புறம் வந்து மாட்டு சாணம் தேவையாக இருக்கும் செம்மண்ணு கொஞ்சம் போட்டோம்னா நம்ம அந்த த அந்த மண்ணு வந்து நல்ல ஒரு நல்ல மண்ணாக இருக்கும் அந்த மண்ணு செம்மண்ணு போட்டால் இன்னும் கொஞ்சம் செடிங்க நல்லா வளமாக வரும் இப்போ நம்ம ஒரு செடி நட்டோம்னு சொன்னால் பள்ளம் எடுத்து ஒரு ஒரு நாள் ஆறுனா போதும் அந்த குழி அது ஆறுன பிறகு அதுக்குள்ளே எருது மாட்டு சாணம் கொட்டிகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் செம்மண்ணு போட்டுகிட்டு நம்ம செடி நடணும் செடி நடும் போது வெயில் இருக்கிற இடத்துல செடி நடணும் வெயில் கொஞ்சம் படணும் நம்ம தண்ணியும் ஊற்றணும் ரொம்ப நிழல்ல நட்டோம்னா தண்ணி இது செடி வந்து நல்லா வளமாக வராது கொஞ்சம் வெயில் படுற மாதிரி நடணும் நம்ம அதே மாதிரி செடி நட்டுவிட்டு டெயிலியும் நல்லா சுற்றிவட்டம் பண்ணிவிட்டு டெயிலியும் தண்ணியும் ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு அப்புறம் செடி கொஞ்சம் வரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் இலைங்களெல்லாம் கிள்ளி கிள்ளி விடணும் விட்டால் இன்னும் செடி நல்லா சூப்பராக வரும் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு காய்கறி செடிங்கள் நடுறோம்னு சொன்னால் கூட அதுங்களுக்கு வந்து வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம நடணும் நம்ம டெயிலியும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து கொடி ஏறுகிற மாதிரி ஒரு குச்சிங்க ரெண்டு நட்டு அதுக்கு அப்புறம் இந்த குச்சிங்க வந்து கொடி ஏறும் போது அதில் தாழ்த்தி நல்ல பந்தல் பந்தல் மாதிரி போட்டோம்னு சொன்னால் அந்த செடிங்கள் வந்து நல்லா காய்கறிகெல்லாம் நல்லா தரும் பீர்க்கங்காய் அவரக்காய் அப்புறம் வந்து இந்த சுரக்கா அந்த மாதிரி எல்லாம் நல்லா வந்து இப்போ பந்தல்லேயே அப்படியே அழகாக தொங்கும் நம்மளுக்கு பறிக்கின்ற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து மல்லிகைப்பூ செடி வந்து வ வரும் போது நம்ம கொஞ்சம் நல்ல அதை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா வெயில் நல்ல படணும் அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த இலயெல்லாம் உருவி விட்டோம்னு சொன்னால் நல்லா வந்து பூ இப்போ வந்து பூப்பூக்கும் நல்லா இல உருவி உருவி விடணும் அது பூவை வந்து அந்த சீசன் டைமில் இல உருவி விடும் போது தான் மல்லிகைப்பூ வந்து நல்லா வளமாக சூப்பராக லட்டு லட்டாக வைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியும் அப்படி தான் ரோஜா செடிக்கு வந்து நம்ம உரம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ப வேஸ்ட்டாக போகிற முட்டை ஓடு அப்புறம் வந்து டீ காஃபி வடிகட்டுறது அது அதெல்லாம் போட்டு மாட்டு சாணம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நறுக்கி அந்த இலையில போட்டோம் அந்த எ இலைக்கு அடியில் நல்லா அந்த செடியில் போட்டோம்னு சொன்னேங்கன்னா நல்லா சூப்பராக அது ஒரு உரம் தான் அது வீணாப்போகிற காய்கறிங்கெல்லாம் கூட வந்து இந்த நம்ம அந்த செடிங்கள் ஓரத்தில் பள்ளம் தோண்டி புதச்சோம்னு சொன்னால் அந்த காய்கறிங்கள் நம்ம அரிஞ்சு போடுற வீணாப்போகிற காய்கறிங்களை வந்து அந்த செடி அடியில் நம்ம பள்ளம் தோண்டி புதச்சோன்னா அதுவும் ஒரு உரம் தான் அந்த செடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்னெல்லாம் கூட அலசுகிறோம் அதெல்லாம் கூட வீணாக போட தேவை கிடையாது நம்ம செடிங்கள் உரம் வந்து அதை தென்னைமரம் இல்லை மாங்காய் மரம் மற்ற செடிங்கள் உரத்துலெல்லாம் நம்ம பள்ளம் தோண்டி அதெல்லாம் நம்ம புதச்சோம்னு சொன்னால் அதுவும் ஒரு உரம் தான் அது அது தேங்காவை தென்நனை மரத்துக்கு மங்காய் மரத்துக்கெலாம் இந்த மீனோடய வேஸ்ட்டு வந்து ரொம்ப உரமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வீணாப்போ வெளியில போட்டு அது நாற்றம் அடித்து ரொம்ப கலீஜாக ஆகுறத விட நம்ம அந்த மண்ணை தோண்டி புதச்சோன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கு உரமும் உரமும் ஆகும் நமக்கு வந்து வீட்டை சுற்றியும் க்ளீனாகவும் இருக்கும் அப்புறம் வந்து